தமிழ் மொழின்னாலே சிறப்பம்சங்கள் நிறையவே இருக்கு நிறைய சிறப்பாங்கவும் சுவாரஸ்யமானதாகவும் தான் தமிழ் இருக்கு அள்ள அள்ள குறையாத கிணறாகதான் தமிழ் இருக்கு தமிழில் வந்து ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம் அதில் இப்போ நம்ம பார்க்கப் போகற கடி அப்படிங்கிற ஒரு சொல் தான் கடிங்கிற இந்த ஒரு சொல்லுக்கு வந்து தமிழை பொறுத்த வரையும் பதிமூணு மீனிங் இருக்கு கடிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு பதிமூணு மீனிங் இருக்கு முதலில் காப்பு இரண்டாவது கூர்மை மூன்றாவது விளக்கம் நாலாவது அச்சம் ஐந்து சிறப்பு ஆறு மிகுதி ஏழு புதுமை எட்டு ஆர்த்தல் ஒன்பது விர வரைவு பத்து மன்றல் பதினொன்று கரிப்பு பதிமூணு நிறம் ஆகிய இந்த கடிங்கிற ஒரு வார்த்தை ஒரு சொல்லுக்கே பதிமூணு அர்த்தங்கள் இருக்கு இப்போ அந்த கடிங்கிற இந்த ஒரு வார்த்தையை வச்சே எப்படியெப்டி எல்லாம் சென்டன்ஸ் உருவாகுதுன்னா கடிநகர் கடிங்கிறது நகர் கடிநகர் அதுக்கு வந்து கடிங்கிறது வந்து காவல் நகர் கடின்னா காவல்ன்னு இந்த இடத்துல பொருள்படுது அடுத்தது கடிவாள் இந்த இடத்துல கடிவாள்ங்கிறது வந்து கூர்மையை குறிப்பிட்டு சொல்லுது கூர்மையான வாள் அப்படிங்கிறது அடுத்தது கடிமலர் இந்த இடத்துல கடிங்கிறது வாசனையை குறிக்குது வாசனை உள்ள ஒரு மலர் அப்படிங்கிற பொருளை தருது கடி மார்பன் கடிமார்பன்னா விரிந்த மார்பன் இந்த இடத்துல கடிங்கிறது விரிந்தங்கிற பொருளை தருது கடி விடிதும் கடி விடிதும்னா விரைவில் விடுவேன் என்பது பொருள் இந்த இடத்துல கடிங்கிறது விரைவில்ங்கிற பொருளாக வருது கடி உணவு அப்படிங்கிற சொல்லுக்கு மிகுந்த உணவு இந்த இடத்துல கடிங்கிறது மிகுந்தன்னு பொருள் தருது கடிமுரசு இந்த இடத்துல ஒலிக்கும் முரசு கடிங்கிறது இந்த இடத்துல ஒலிக்கும்னு பொருளாக தருது கடிவினை கடிவினைன்னா மணமகள் வினை இந்த இடத்துல கடிங்கிறது வந்து மணமகளை குறிக்குது கடிமிளகு இந்த இடத்துல கடிங்கிறது காரமான மிளகுங்கிறதை குறிக்குது காரம்ங்கிறதை குறிக்குது இந்த மாதிரி பல சொல்லுக்கு பல மீனிங் சொல்லுலாம் இந்த ஒரு சொல்லுக்கே பதிமூணு மீனிங் இதே மாரி நிறையாவுக்கு இருக்கு அதில் ஒரு சில உருவுங்கிறதுக்கு அச்சமுன்னும் உயர்வுன்னும் சொல்லுலாம் மல்லல்ங்கிறதுக்கு வளம்னும் பசப்புங்கிற சொல்லுக்கு நிறம்னும் அலமரல் அப்படிங்கிறத சுழற்சினும் பண்ணை அப்படிங்கிறத விளையாடுறதுன்னும் தட அப்படிங்கிறத பெருமைன்னும் வியல் அப்படின்னா அகலம்னும் கறுப்புன்னா கோவத்தையும் சிகப்புன்னா கோவம்ங்கிறதையும் வையின்னா கூர்மையையும் மாதர்னா காமமையும் வெண்மைன்னா வேண்டல்ங்கிறதையும் வரிதுன்னா சிறிது இந்தமாரி தமிழ பொறுத்தளவுலையும் ஒரு சொல்ல மற்ற ஒரு சொல்லாக ஈஸியாக மாற்றலாம் மாற்றுறது இல்லாமல் அந்த சொல்லுக்கு பொருள் இதுதாங்கிறதை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா தமிழோட பண்பு அப்படி பொருட்கள் அந்த மாரி தமிழுக்கு இருக்கு